வணக்கங்க நான் வந்து ஒன்றாம் வகுத்துலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையும் கவர்மெண்ட்டு ஸ்கூலில் தாங்க படித்தேன் ஆனால் நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டு இருந்ததுங்க அந்த சின்ன வயசில் குச்சி மிட்டாய் சாப்பிட்றது போட்டி சாப்பிட்றது விளையாட்றது நிறைய விளையாட்டுக்கள் கண்ணாமூச்சி ஓடி விளையாடுறது அப்புறமேட்டும் அந்த கல்லாட்டம் கோலாட்டம் இந்தமாதிரியெல்லாம் சின்ன வயசில் நிறைய விளையாட்டுக்கள் அனுபவிச்சுருக்கோம் அது வந்து மறக்க முடியாத சம்பவம் அது நல்ல படிப்பும் கூட அந்த காலத்தில் நல்ல படிப்புங்றது வேறு நல்ல என்ஜாய்மெண்ட்டு இருந்தது எங்களுக்கு மறக்கமுடியாத சம்பவங்களெல்லாம் நிறையா இருந்தது விளையாட்டு போட்டியில் நடனத்தில் எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் கலந்துக்குவோம் அப்போது இருந்த படிப்பு இந்த இப்போ இப்போ இருக்கிற மாதிரி இல்லை ஆனால் ரொம்ப நல்ல படிப்புங்க நல்லா ஒரு அனுபவத்தில் நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிணோம் நல்லா ஒரு மறக்க முடியாத சம்பவங்கள்ன்னு சொன்னிங்கன்னால் ஃப்ரண்ட்ஸோடு வந்து நம்ம பாட்டு பாடுறது டேன்ஸ் ஆடுறது ஓடிப்பிடித்து ஆ ஆடுறது வெளியே இப்போ சுற்றுறது நாம் கிளாஸ் கட்டடிச்சுட்டு போய் வெளியே ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது சினிமாவுக்கு போகிறது இந்தமாதிரியெல்லாம் நிறைய வந்து நாங்கள் ப பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்ஸுங்களோடு அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம்ங்கள் எனக்கு